நாகப்பட்னத்தில் இருந்து திருவாரூர் செல்லும் வழி சாலைகள் ரொம்ப குண்டும் குழியுமாக ரொம்ப போக்குவரத்து பாதிப்பாக பாதிப்பாக இருக்குது அதனால ரோட்டில் போகும்போது பலவிதமான ஆக்ஸிடெண்ட்டுகள் மோதல்கள் விபத்துகள் உண்டாகின்றன அதை அதை சுத்தமாக செஞ்சா நம்ம நல்ல விதமாக போய்ட்டு வரலாம் அதுமாதிரி தீபாவளி பொங்கல் நேரங்களில் பார்த்தாக்கா ஜனப் புழக்கம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால அதில் போய்ட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமான நிலைமையாக இருக்கு அதனால் அது வந்து மேம்பாலங்கள் கட்டி நல்லவிதமான ஒரு வாய்ப்பை கொடுத்தாக்க அரசாங்கம் நல்லவிதமாக நம்ம போய்ட்டு வர்றதுக்கு ஏதுவாக ஏதாலமா இருக்கும் அதனால மூடி நல்ல விதமாக மேம்பாலம் கட்டி கொடுக்குற அளவுக்கு ஏற்பாடு பண்ணித் தரவும்